ஆ வணக்கம்மா சொல்லுங்கள் யார் பேசுறீங்க ஆ ஆமாங்கம்மா சொல்லுங்க அம்மா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அம்மா சரிமா அ அது உங்களுக்கு என்னைக்கு தேவைப்படும் நாலாம்தேதிங்களா சரி எத்தனை கிலோ மட்டன் எத்தனை கிலோ வேணும் சரிமா சிக்கன்னு சரிமா சிக்கன் எப்படி போன்லெஸ்ல சிக்கன் வேணுங்களா இல்லை வந்து வெறும் தனிக்கறியாக வேணுமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபை போடுறமாரி கேட்குறீங்களா ஃபீஸ் எப்படி போடணும் உங்களுக்கு சிக்கன் கறி ம் சரிமா மட்டனில் வந்து பே எப்படி வேணும் கறி உங்களுக்கு போன்லெஸ்ஸாக போனாக ம்ம் சரிமா சரிங்கம்மா ஓகே ஒரு நூறு கிராம் எல்லாமே சிக்கன் ஃபீஸ் நூறு கிராம்னா ஓகேயா ம் சரிமா ஓகே அது வந்து நூறு கிராம் வந்து லெக் ஃபீஸாக வேணுன்னா அது வந்து நூற்றம்பது கிராம் அப்படி வரும் ஒரு இது லெக் ஃபீஸ்மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதில் ஒரு ஐம்பது கிராம் கீழேதான் போயிரும் நூறு கிராம் கணக்கு வர்ற மாதிரிதான் ஆவும் அதனால நூற்றம்பதோ இல்லை நூறு உங்களுக்கு எது எப்படி நீங்கள் சொல்றீங்களோ அப்படி நாங்கள் வந்து கட் பண்ணி கொடுத்துட்றேன் நான் ம் சரிமா இதுவந்து ஓகேம்மா சரிமா ஓகேம்மா மட்டன் வந்து எட்நூறுரூவாம்மா ஒரு கிலோ மட்டன் எட்நூறுரூவா சிக்கன் வந்துவிட்டு முந்நூற்றி அறுபதுருவா வரும் போன்லெஸ்னா வந்துவிட்டு முந்நூற்றி நாற்பது ஆ சரிமா நீங்கள் வாங்க நேராக வாங்க நாங்கள் உங்களுக்கு குறைச்சி இது தர்றேன் நான் குறைச்சி கொடுக்குறேன் நீங்கள் வரம்போது நீங்கள் நேரடியாக வாங்க நம்ம எல்லாம் பேசிக்குவோம் ஆள் வந்து நீங்கள் வந்து அழைச்சிட்டு வந்துருச்சின்னா நீங்கள் கட் எடுத்துக்கணும்மா ஓகேம்மா உங்களுக்கு ம் கட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்றோம் ஓகேம்மா தேங்க் யூ